என்னோடய தாய்மொழியைத் தாண்டி வேறு மொழி என்னென்னால் ஆங்கிலத்தில் வந்து படிச்சுருக்கேன் அதில் ஹிட்லர் அது மாரி புக்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் நம்ப தாய்மொழில படிக்கக்கூடிய ஒரு புத்தகம்னால் அது எனக்கு தற்போது இப்போ நினைவில் ஏதும் இல்லை